நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என் வீட்டுக்காருக்கு சொகமில்லாமல் போச்சு அப்போ காரில் போனோம் கால் டேக்ஸி இதுக்கு ஃபோன் பண்ணி போனோம் அப்போ போகும்போது நாங்கள் இருந்த இடத்துல நாங்கள் போன ஆஸ்பத்திரிக்கும் கிட்டத்தட்ட ஒன்னவர் ஆகும் ஆனால் அவர் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் கரெக்டாக கொண்டுப்போய் விட்டார் கொண்டு போய் விட்டால் சிலர் வேகமாக ஓட்டும் போது ஸ்பீடு ப்ரேக்கர் அடிச்சு நமக்கு உடம்பு வலி ஏற்படும் இல்லை பல பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் அவர் அப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டான ஸ்பீடில் போய் ஆனால் கரெக்டான டைம்மில் கொண்டி விட்டார் அது வழி எவ்வளோ ஷாட்டாக போக முடியுமோ அவ்வளோ ஷாட்டாக எங்களை எவ்வளோ சீக்கரமாக கொண்டுப்போய் விடணுமோ அவ்வளோ சீக்கரமாக கொண்டுப்போய் விட்டார் அதுமாதிரி மாத்திரம் இல்லை போகற இடத்துல இந்த காற்று ரொம்ப வர இடத்துல காரில் கண்ணாடி எறக்கிவுடுவார் காற்று வராத இடத்துல கண்ணாடி போட்டு இது காற்று வரமாதிரி பண்ணுவார் அந்தமாரில்லாம் அட்ஐஸ்ட் பண்ணிக்குவார் அதேமாதிரி பாட்டு வந்து மெலிசாக வச்சு மெதுவாக ஐயா கேட்டுகிட்டு வரட்டும் அப்ப தான் ஐயாவுக்கு உடம்புக்கு நல்லா எதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா மெதுவாக பாடுற மாதிரி பாட்டு போட்டுகிட்டே வந்தார் வண்டியும் நல்லா நீட்டாக வச்சிருந்தார் அவர்கிட்ட பேசுகிறதே நமக்கு நம்ம பசங்க நம்மளை எப்படி பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போவாங்களோ அந்தமாதிரி ஒரு ஃபீலிங்கு எங்களுக்கு ஏற்பட்டுச்சு நம்ம சொந்த பசங்க நம்மளை அப்பா அம்மாவை எப்படி பத்தரமாக கூட்டு போகணுன்னு நினைப்பாங்களோ அதேமாதிரி அந்த ட்ரைவர் பத்தரமாக கூட்டு போய் சேர்த்தாரு கூட்டு போய் சேர்த்தது மாத்திரம் இல்லை நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னோம் அவரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியும் பார்த்துட்டு ஐயாவுக்கு உடனே வரன்னா ந நேராகுமான்னு கேட்டுவிட்டு நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் நான் ஒருமண் நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணுறேம்மா ஐயாவை பத்தரமாக நானே வீட்டுக்கு கூட்டு போகறேன்னு சொல்லிவிட்டு அங்கேயே வெயிட் பண்ணார் இல்லைப்பா பெட்டில் அட்மிட் பண்ற மாரி இருக்குன்னு சொன்ன அப்படி சொன்ன பிறகு தான் சாய்ந்தரம் திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டார் எப்படிப்பா அப்பாவுக்கு பரவால்லையா நல்லாருக்காரா நாளைக்கு வரட்டுமா எப்போ வரட்டுன்னு கேட்டார் அதேமாதிரி நாங்கள் மூன்று நாள் கழிச்சு வந்தாலும் அதே ட்ரைவர் கூப்பிட்டோம் அதே டிரைவரே வந்தார் அது எங்களை ரொம்ப சுகபத்தரமாக கூட்டிட்டு வந்து சேத்தார் ஆனால் அன்னைலருந்து நாங்கள் எப்போனாலுமே ஃபோன் பண்ணுனா அவர் வரட்டுங்க அப்படினு சொல்லி கேட்டுருவோம் அவரே வந்துருவார் கரெக்டாக சொன்ன டைமுக்கு வந்துருவார் கரெக்டாக பத்திரமா கூட்டு போய் கூட்டு வந்துருவார் அதே மாரி வண்டி மெயின்டனன்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அனாவசியமாக நம்மக்கிட்ட கசகசன்னும் பேசமாட்டார் பேசிகிட்டு வரது கூட நம்ம சமாதானமாக இருக்குறமாதிரி நல்ல விஷியங்களை மட்டும் ஒன்ரெண்டு பேசிகிட்டு ஜென்டிலாக வந்துருவார் அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது அந்த டிரைவரு அந்த ஏஜென்சியும்